ஃபேமிலியோடய ஒரு நாள் வெளியே போனப்ப சாரி வாங்கணுன்னு யோசித்து சாரி கடை பக்கத்துலே இருந்ததுனால சாரி வாங்க உள்ள போனோம் உள்ள போனொன்னே கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது அப்போ வந்து ஒரு சாரி மட்டும் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப புடுச்சிடுச்சி அதே மாதிரியே இன்னொரு சாரி வாங்கலான்னு பார்த்தோம் ஆனால் அங்கே ஒரு சாரி தான் இருந்ததுனால இந்த ஒரு சாரி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரேட் எவ்வளோனு கேட்டு ரொம்ப ரொம்ப குறைவான ரேட்டு அது மாதிரி ஒரு ரேட் கே இல்லைவே இருக்காது எந்த கடையிலுமே இருக்காது அது ரொம்ப கிராண்டாவும் இருக்கும் எங்கே வேணாலும் அதை கட்டிட்டு போகலாம் அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை கட்டுனோ ரொம்ப சாப்டாக ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கு அப்புறம் வெயிலில் வந்து நின்றா அப்படியே டபுள் கலர் காம்மினேஷன் காட்னிச்சி கலரும் ந ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது டபுள் கலர் காம்மினேஷன்னால் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கு அப்புறம் வந்து வீட்டில் உள்ள எல்லோருக்குமே அந்த சாரி ரொம்ப புடிச்சு இருந்தது இது இந்த சாரியை யார் வேணாலும் கட்டலா இது யார் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரியும் யார் வேணாலும் கட்டலா இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி